எங்கள் ஊரில் பொங்கல் அப்போ கூட எங்கள் ஊர் தலைவர் நந்தகோபால் சார் அவர் கூட நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க பர்சனலாக கூட ஹெல்ப் பண்ணிருக்காங்கள் இப்போது ஊருக்காகவும் ஹெல்ப் பண்ணிருக்காங்க பொங்கலுக்கு டான்ஸ் போட்டி நிறையா ஹெல்ப் பண்ணிருக்காங்க ஹெல்ப் ஸ்டேஜ்ஜு கூட போட்டு கொடுத்தாங்க அவங்களோடய சொந்த செலவில் ஸ்டேஜ்ஜு அப்புறம் பிரைஸ்லாம் வாங்கி கொடுத்தாங்க பானை உடைக்கிறது கயிறு இழுத்தல் தண்ணி நிரப்பறது முறுக்கு கடித்தல் கோலம் போடுதல் அப்படின்னு நிறைய போட்டிலாம் வச்சு வின் பண்ணிருக்காங்கள் இங் எங்கள் ஊர்லேருந்து வேறு ஊருக்கும் போய் லாம் வின் பண்ணி பிரைஸ் வாங்கிவிட்டு வந்துருக்காங்க எங்கூருன்னு இல்லை வேறு நிறைய ஊர்லேயும் ஹெல்ப் பண்ணிருக்காங்க எங்கள் ஊர் தலைவர் பர்சனலாக ஹெல்ப் பண்ணுவார் இங்கே ஏதோ ஃபங்க்ஷன்னா டொனே டொனேட் பண்ணுவாரு நிறைய ஹெல்ப் மனி ஹெல்ப் பண்ணுவாங்க